நான் சில நேரத்தில் ஓய்வு ஓய்வு நேரத்தில் வந்து மா இந்த சு நாலஞ்சி பேர் சேர்ந்தோம்னா இந்த சீட்டு விளாயாடுவோம் ரம்மி அப்புறம் மீதி வீட்டுக்கு வந்தேம்ன்னா டிவி இருக்குது ஒரு சின்ன டிவி இந்த கலைஞர் கொடுத்த டிவி அந்த டிவியை வச்சிக்கிட்டு இந்த தலைவர்கள் பேசுகிற பேச்சு சில சீரியல் இதெலாம் பார்த்து பொழுதுபோக்கிட்டு வரோம் வேறே இந்த ஊரில் வேறே பொழுதுபோக்கறதுக்கு வேறே வழியில்ல சினிமா தேட்டர் இல்லை ஒன்று இல்லை இதே சேர்ந்தாலும் நாலு பேர் இந்த என்னாட்டம் வேலை இல்லாதவங்க வந்தாங்கன்னா ஒரு மந்தையில் உக்காந்துட்டு இந்த சீட்டு விளாடுவோம் ரம்மி நாக் அவுட்டு இதெலாம் விளாயாண்ட்ருக்கோம் வேறே இதெலாம் காசு வச்சிலாம் விளாயாட மாட்டோம் சும்மா பொழுதுபோக்கா விளாயாண்டுட்ருக்கோம் டிவிவில் வந்து சீரியல் கன்டினியூவாக தினம் பார்ப்பேன் காலையில் இந்த நாடகங்கள் இந்த இதுக்காக பார்ப்பேன் அப்புறோம் அதுக்கு மேலே பத்து பதினோரு மணிக்கு மேலே தலைவர்கள் பேச்சுல்லாம் பேச்சுவாங்க அதை பார்ப்போம் இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து இப்போ தேர்தல் நாளுங்கிறதுனால் அவங்க வந்து இப்போ பரப்புரை நிகழ்த்துறாங்கல்ல அது ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அப்படி தான் பொழுத ஓட்டிட்டுக்கறோம் எப்போழுதும் ஜாலியாக ஓடிட்டுக்குதுங்க இப்போ வெயில் சரியான வெயில் வெளிய போ முடியல வீட்லே தான் முடங்கி கிடக்கறோம் வேறே ஒன்றும் எங்களுக்கு இல்லைங்க